முத முத சமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் போது தான் நம்மளு சமையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் பட் நான் முத முதல்ல சமைச்சது வந்து ஒரு தோசை ஊற்ற ட்ரை பண்ணிருக்கேன் ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி வேற வேற ஷேப்ஸ் எல்லாம் ஒரு ஃபஸ்ட் டைமில் சரியா வரலன்னாலும் அது போக போக சரியா வர ஆரம்பிச்சது ப்ளஸ் கொஞ்சம் வளர வளர அது இன்னும் குக்கிங்கில் வேற எதாவது ட்ரை பண்ணலாமா சப்பாத்தி இல்லைனா சம்திங் வேற ஹெல்ப் பண்ணலாமா என்ற மாதிரியும் இருந்தது அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டீனேஜ் வரும் போது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகும் போது அவங்க சண்டே டைமில் இருக்கும் போது ஒன்னா சமைக்கலாம்னு ட்ரை பண்ணுவோம் ரைஸ் வாங்கிட்டு வருவோம் அது ஒன்னா எதாவது சிக்கன் டிஷ் செய்யலாம் அந்த மாதிரி வேற வேற செய்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கோம் இப்போது மாடர்ன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜி ஃபைவ்ஜி இருக்கும் போது யூடியூப் வீடியோஸ் நல்லாவே நம்மளுக்கு கேச் ஆகும் ஸோ அதனால் அது நிறைய யூடியூப் வீடியோஸையும் பார்ப்போம் இப்போது இருக்கிற டைம்மிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் யூடியூப் வீடியோஸை பார்த்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்கள் ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஒரு ஒரு சில டைம் லீவ்வில் ஃப்ரியாக இருந்தோம்னா நம்மளும் ட்ரை பண்ணி கொடுப்போம் யூடியூப்ஸ்லேருந்து ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருந்தது நல்லாவும் இருந்தது